ஹலோ வணக்கம் சார் நீங்கள் கைடா சார் சிவகங்கையில் சரி சரி சார் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இந்த பாம்பாட்டி கோயிலுக்கும் இந்த வாராஹி அம்மன் கோயிலையும் பாக்க வரோம் சார் ஆமாம் ஆமாம் சரி சரி சார் அதை பார்க்க வரோம் நாங்கள் ஒரு பத்து பேரு வரோம் சார் எங்களுக்கு ஒரு இந்த வாரத்தில் வந்துடுவோம் ஒரு பத்து பேரு வரோம் எங்களுக்கு முக்கியமாக ஒரு தனியாக ரூமு இருக்கணும் அங்கேயே லஞ்ச்சு ரெடி பண்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சரி சரி சார் ஆ சரி சார் சரி சரி சார் சரி சார் சரி சார் கண்டிப்பாக நல்லா இருக்குமா சார் சரி சார் சரி சார் சரி சார் சரி சார் எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ தமிழ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேரு இருக்கோம் இங்கிலீஷ் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சொல்லணும் சார் கண்டிப்பாக சார் சரி சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சரி சார் அந்த ரூமும் அந்த ஃபுட்டுக்கும் அரேஞ்ச் பண்ணிருங்க சார் அது முக்கியம் சார் சரி சார் சரி சார்

சரி சார் ஓகே ஓகே சார் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கிளம்புறப்ப ஃபோன் அடிக்கிறோம் நீங்கள் ரெடியாக இருங்கள் சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ சார்